நான் வந்துட்டு போன சில இடம் வந்து மயிலாடுதுறை பெரிய கோயில் திருவாரூர் பெரிய கோயில் திருக்கடையூர் திருவெண்காடு தரங்கம்பாடி பீச்சு காரைக்கால் பீச்சு பூம்புகார் பீச்சு வேளாங்கண்ணி பீச்சு வேலூர் தங்கக்கோயில் திருவண்ணாமலை கோயில் பைசாவோட சாய்ந்த கோபுரம் ஆக்ராவில் தாஜ்மஹால் எகிப்து பிரமீடு உஜ்ஜைனி மகா காளீஷ்வர் கோயில் கன்னியாகுமரி பிச்சாவரம் வேடந்தாங்கல் கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி பல இடங்கள் நான் வந்து பயணம் செஞ்சுருக்கேன் அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொடைக்கானல் ஊட்டி ஏன் இந்த கொடைக்கானல் ஊட்டின்னா வந்து அங்கே உள்ள காலநிலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஏன்னா அந்த காலநிலை வந்து ரொம்ப குளிராக அங்கே அந்த பூச்செடிகள்லாம் அந்த பூத்தோட்டங்கள் அமைத்திருக்காங்க பாருங்களேன் அதெல்லாம் அவ்வளோ ஒரு கண்ணுக்கு இதமாகவும் மனதிற்கு தெம்பாகவும் எத்தனை வகையான பூக்கள் இருக்கோ அத்தனை வகையான பூக்களும் மலர்ந்தாடுன்னா அது இந்த ஊட்டி கொடைக்கானல்தான் அவ்வளோ ஒரு அருமையாக பாக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமான இடம் அது ரொம்ப குளிர்ச்சியாக எப்போதும் வந்து ஒரு ஈரப்பதமான சுச்சுவேசன் அங்கே அந்த சூரிய உதயம்லாம் பாக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறையா அறிவியல் இடம் அந்த மாதிரி போட்டிங்கு அந்த மாதிரி கொடைக்கானலில் வந்து நிறையா இடங்கள் சுற்றி பாக்கிறதுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலில் சாக்லேட் ஊட்டியில் சாக்லேட் சாக்லேட் ஃபேக்ட்ரிங்கிறது அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு சாக்லேட்டுனா எல்லாருக்கும் பிடிக்கும் சாக்லேட் வந்து வயது வரம்பு கிடையாது அப்படிங்கிறப்போ அவ்வளோ எத்தனை வகையான சாக்லேட்களும் டீதூளும் அந்த வாசனை பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு பட்டை இந்த மாதிரி கேரட்டு கேரட்டு பார்த்துட்டோன்னா தழையோட அப்படியே பிடிங்கி வைச்சிருப்பாங்க பாக்கிறதுக்கே சூப்பராக இருக்கும் அந்த இலையோட அதை சமைக்கும்போது கேரட்டையும் சமைக்கலாம் அந்த தழையையும் சமைக்கலாம் அவ்ளோ ஒரு அருமையாக இருக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஃப்ரூட்ஸு எல்லாம் டிஃபரன்ட் டிஃபரன்ட்ஸ் ஃப்ரூட்ஸ் நிறையா டேஸ்ட்டாக இருக்கும் அதலாம் ரொம்ப பிடித்தது எனக்கு கொடைக்கானல்லேயும் ஊட்டிலேயும்தான் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இந்த ஃபேன்லாம் கிடையாது எப்போதும் ஹீட் வாட்ரு சாப்பாடு சாப்பாடு வந்து நம்ம எப்படி சமைக்கிறோமோ அதுபோல் நமக்கு பிடிச்ச வகையில் சாப்பாடுல்லாம் அங்கே ருசியாகவும் நல்ல விலை குறைவாகவும் நம்ம உடலுக்கு தகுந்த மாதிரி அருமையா சாப்பாடுலாம் இருக்கிறதுனாலவே எனக்கு அங்க அடிக்கடி போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கொடைக்கானல் அப்படிங்கிறப்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் மலை உச்சி மேலே மேலே போகும்போது மேகக்கூட்டங்கள்லாம் நம்மள கடந்து ஓடுங்கிறதப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த இடத்த பாக்கிறத்துக்கே அருமையாக இருக்கும் அப்றம் வந்து இந்த திருவண்ணாமலையை பார்த்தோன்னா திருவண்ணாமலைங்கிறப்போ அந்த மலைதான் ஃபேமஸு அந்த மலையை பார்த்தோன்னா ஒரு மனுஷன் படுத்துறக்கிறது போல அந்த திருவண்ணாமலை இருக்கும் அதுவும் கிரிவலம்னு சொல்லிவிட்டு மாதத்துக்கு ஒரு முறை இந்த பவுர்ணமி தினங்களில் மக்கள் எல்லோரும் நடந்து இந்த திருவண்ணாமலையை சுற்றி வராங்க அது அதில் நடந்து போகிறத்துக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒரு விஷயம் அப்றம் இந்த வேலூர் தங்ககோயில் எடுத்துகிட்டோம்னா கோவிலே தங்க நிறமாக தங்கமாக அது தண்ணியில் நல்லா மினு மினுன்னு தெரியும் லஷ்மி நாராயணி கோயில் அப்படிங்கிறது ஒரு தங்ககோயிலாக வேலூரில் இருக்கு அப்றம் சிதம்பரம் பெரிய கோவில் எடுத்துகிட்டோன்னா அங்கே ஒரு மனிதனுடைய எத்தனை இரநுத்தி ஏழு எலும்பும் அது ஆணியாகவும் ஒரு மனிதன் போலவே உள்ள நரம்புகள் போல அதில் உள்ள கோடுகள் அது வந்து பார்க்க சுவாரஸ்யமாக இருக்கும் அது கலை நுட்பங்கள் செதுக்கியிருக்கிறது அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடராஜர் கோயிலில் பார்க்கலாம் ஒரு மனம் அமைதி பெறும் அந்த இடத்துக்கலாம் போனோம்னா நடன நாயகன் முதல் முதலில் நடனத்தை உருவாக்கின நாயகன் நடராஜப்பெருமான் அங்கே ஆண்டுக்கு ஒரு முறை ஆழி அங்கே தேரோட்டம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆருத்ரா தரிசனம் நடக்கும் இதல்லா அந்த கோயில்லேயும் சிறப்பாக இருக்கும் ஆருத்ரா தரிசனம் அப்போது நம்ம நிற்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப கூட்டம் நெரிசலாக இருக்கும் அவ்வளோ ஒரு அருமையான இடம் வந்து நடராஜர் ஆலயம் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்றம் வந்து பாத்தோம்னா மயிலாடுதுறை மயிலாடுதுறையில வந்து மயூரநாதர் வந்து தாயார் அம்மை மயிலுருவம் கொண்டு பகவானை தரிசித்தது அது ஒரு சிறப்பு அப்புறம் பூம்புகாரை எடுத்துகிட்டோன்னா கண்ணகி செலை அந்த கோட்டை பீச்சு இதல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சொல்லவே வேண்டாம் தரங்கம்பாடி எடுத்துகிட்டோன்னா தரம்பங்கம்கம்பாடி கோட்டையில் குகை இருக்கு அந்த குகையில் வந்து சிப்பாய்கள் தங்கும் இடம் உணவுக்கிடங்கு ஆடைகள் ஆபரணங்கள் இதல்லாம் எங்கெங்கே இருக்கோ அதல்லாம் ஒவ்வொரு இடத்துலேயும் செதுக்கி வைச்சிருக்காங்க அதல்லாம் ஒரு பாக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காரைக்கால் பீச்சு காரைக்கால் மாங்கனி திருவிழா இந்த மாங்கனி திருவிழாவும் ரொம்ப விசேஷமாக சூப்பராக இருக்கும் ஆண்டுக்கு ஒருமுறைதான் அந்த மாங்கனி திருவிழாவும் நடக்கும் அதுக்கும் போவோம் தாஜ்மஹால் தாஜ்மஹால் வந்து ஏழு அதிசயத்தில் ஒன்று அதை பாக்கிறதுக்கே அதை பார்த்தோம் ஒரு நடை அவ்வளோ சூப்பராக இன்றளவும் அதை நல்லா பராமரித்துட்டு வராங்க தூய்மையாவும் சுத்தமாவும் வரவங்களை மதிக்கறாங்க அந்த அளவுக்கு அங்கேயும் நல்லா இருக்குது அப்றம் வந்து பாத்தோம்னா பிச்சாவரம் இந்த பிச்சாவரத்தில் ஆறு மணி வரைக்கும்தா தண்ணீர் கம்மியாக இருக்கும் ஆறு மணிக்கு மேல் தண்ணீர் தளும்பி நிற்கும் அந்தளவுக்கு பிச்சாவரமும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வேடந்தாங்கல் வேடந்தாங்கல் எடுத்துகிட்டோம்னா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அந்த பறவைகள் அனைத்து பறவைகளும் அது சத்தம் போடுறது அது ஒன்றுக்கொன்னு உணவு பரிமாறுவது ஒரு முறை வந்து ஒரு குருவி என்னா பண்ணுச்சுன்னா அதோட துணைக்குருவிக்கு குழந்தைகள் நிறையா குட்டி குட்டி குருவி இருந்துச்சு இந்த குட்டி குட்டி குருவிக்கு இந்த இரண்டு குருவிகளும் மாற்றி மாற்றி உணவு அதோட அலகால் மாற்றிக்கொண்டது அதை நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம் வீடியோ எடுத்தோம் அதோட சேர்ந்து நாங்களும் ஃபோட்டோ எடுத்தோம் அது பறக்காமல் அழகாக இருந்துச்சு மரத்தில் உக்காந்துருந்த அந்த குருவிகளை பார்க்கும்போதே கூட்டு குடும்பமாக வாழணும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிற கருத்தை நாங்கள் புரிஞ்சிக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள பறவைகள்லாம் நிறையா எல்லா எத்தனை விதமான பறவைகளும் அங்கே நீங்கள் பார்க்கலாம் சீசனுக்கு சீசன் போய்ட்டு போய்ட்டு ஆனால் வந்துடும் அந்த மாதிரி நான் போன நிறையா இடங்கள பற்றி சொல்லணும் எனக்கு பிடிச்சிருந்தது நான் அடிக்கடி இந்த இடத்தலாம் சுற்றி பார்ப்பேன்